புதினா சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் கருவேப்பிலை சாதம் எள் சாதம் இட்லி பொங்கல் பூரி தோசை இடியாப்பம் பிரியாணி பழைய சாதம்